ஆ சார் சொல்லுங்க சார் வணக்கம் சார் ஆமாங்க சார் கேட்ரிங் வச்சுருக்கோங்க சார் ஆ

சரிங்க சார்

பண்ணி தர்லாங்க சார் இப்போது உங்களுக்கு வெஜிட் நாங்க வெஜிடேரியனிலேந்து நாண் வெஜிடேரியன் வரையும் பண்ணுறோம் ஆ ஆமாம் ஆமாம் சார் இது வெஜிடேரியன்னாக்கா இட்லி பொங்கல் பூரி ஊத்தாப்போம் வச்சுருவோம் இது ஒ இது ஒரு இன்னும் நாண் வெஜ்ஜுன்னா உங்களுக்கு பிரியாணி மட்டன் பிரியாணி இல்லை சிக்கன் பிரியாணி உங்களுக்கு எது தேவையோ அதை பண்ணிக் கொடுத்துருவோம் தால்ச்சா ஒரு ஸ்வீட் வேண்ணா ஒன்று வச்சுருவோங்க சார் இது ரெகுலரு தயிர் சாதம் ஒன்று கொஞ்சம் பண்ணியிருவோம்

சரிங்க சார் சரிங்க சார் ரேட் வந்து உங்களுக்கு ம எப் எப்படி பண்ணலான்னா டிஃபன் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஒரு இலைக்கி கணக்கு வச்சுப்போம் இப்படி கணக்கு வச்சுங்க ஆ இல கணக்கா வச்சுக்கிங்க இலைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பரூவானு பண்ணலாங்க சார் இல நம்ம நம்ம டிஃபனு ஆ சார் இப்போ டிஃபனு டிஃபன் வந்து ஒரு ஐம்பதுன்னு பண்ணிக்கலாம் பிரியாணின்னாக்கா உங்களுக்கு ந ஏன்னால் நம்ம குவாலிட்டியாக போடுவோம் பிரியாணி வந்து நூறுரூவா நூறுபானு வச்சுக்கிங்க ஒரு இலைக்கி நம் நம்ம எப்போயுமே ஜீரக சம்பா தான் சார் போடுவோம் இது உங்களுக்கு சப்போஸு உங்களுக்கு கேட்ரிங்கோடய உங்களுக்கு பரிமாறணும் எல்லாமே சேர்த்து செய்யணுன்னாலும் பண்ணிக் கொடுத்துருவோம் ஆ சப்ளையரும் வந்துருவாங்க அதுக்குத் தனியாக அதுக்குத் தனியாக நீங்கள் சார்ஜ் கொடுக்கணும் அவ்வளோ தான் ஆ ஆ எல்லாமே எல்லாமே திங்க்ஸ் எல்லாமே நாங்களே பார்த்துப்போம் பேமெண்ட்டு மட்டும் பேமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் ப நாங்களே எல்லாம் ரெடி பண்ணி அங்கேயே வந்து ப எல்லாம் பண்ணிக் கொடுத்துடுவோம் மண்டபத்துலேயே வந்து பண்ணிக் கொடுத்துருவோம்

டேஸ்ட்டுல்லாம் சார் நம்ம ப்ராண்டடாக செய்வோம் எல்லாமே ஜீரக சம்பா அரிசி தான் போடுவோம் எல்லாமே நெ நெய் எல்லாம் ப்ராப்பர் நெய் தான் ஊற்றுவோம் எல்லாமே பக்காவாக இருக்கும் சார்

கண்டிப்பாக கண்டிப்பாக சரிங்க சேரி ஓகே ஆமாம் ஆமாம் சார் நீங்கள் பேசிட்டு எனக்கு ஓ டோக்கன் அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா தான் ஏன்னால் டோக்கன் அட்வாஸ் பண்ணால் தான் நீங்கள் எ வேறு யார்கிட்டையும் போக மாட்டீங்க ஓப்பனாக சொல்லிட்றேன் ஏன்னால் சரிங்களா அல்லாட்டி நீங்கள் இன்னோ இன்னோரு ஆள்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம் அதுக்காண்டி தான் டோக்கன் அட்வான்ஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு கொடுத்துருவோங்க சார்

சரி ரைட்டு